ஹலோ புவி அவங்க வீட்டுலருந்து பேசுகிறேங்க சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் வாங்கிக்கிலாம் ஆ மேடம் நிறைய மொபைல் இருக்கு மேடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல்லாம் வந்திருக்கு அதனால ஃபைவ் ஜி நிறைய இருக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மொபைல் நான் சொல்கிறேங்க மேடம் ஆ ஆ

ஆ ஓகே மேடம் ஃபைவ் ஜி மொபைல்லேயே இருக்கு மேடம் ஃபை ஃபைவ் ஜி மொபைல்லேயே இருக்கு நிறைய மொபைல் இருக்கு பிராண்ட் நிறைய இருக்கு ஓப்போ இருக்கு ரெட்மி இருக்கு ஒன் ப்ளஸ் கூட இருக்கு ஆனால் ஒன் ப்ளஸ் பார்த்தி ஒன் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசணுக்கு மேலே வரும் நீங்கள் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசணுக்கு மேலே பார்க்குறீங்களா இல்லை ஃபிஃப்டீனுக்குள்ளையே பார்க்குறீங்களா இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா ரியல்மீ அந்தமாதிரி ஓப்போ அந்தமாதிரிலா போய்ட்ருக்கு மேம் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா

மேடம் ஒன் ப்ளஸ்லேயே நிறைய இது மாடல் இருக்கு மேடம் வீ ஒன் வீ டூ வீ த்ரீன்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மாறிட்டே இருக்கும் கேமராவோட குவாலிட்டியும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்கிற பேட்டரியும் சரி உங்களுக்கு நல்லா நல்லா தாங்கும் சரிங்களா ரோம்மெல்லாம் இருக்கும் சிக்ஸ் ஜிபி ரேம்மு எயிட் ஜிபி ரேம்லேயும் இருக்கு ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா ஒன் டுவென்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி எயிட் ஜிபி எல்லாம் இருக்கு மேடம் ஆ ஆ ஆ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் ஆ ஆமாங்க ஆ ஆ அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் மேடம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கலாம் நீங்கள் கம்பெனி யூஸும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் அது அந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் ம் இப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸு பாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம் மேடம்

ஆமாங்க ஆ ரெட்மி இல்லை மேடம் பழைய மாடல்னு இல்லை இப்போ ரெட்மி ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்மிய இப்போ ரியல்மினு சொல்லி அடுத்த இதுக்கு வந்திருக்கு ரெட்மி ரெட்மிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியல்மி வந்து போய்ட்ருக்கு ரியல்மி இருக்கு ஓப்போ இருக்கு விவோ இருக்கு ஆ இப்போ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு இப்போ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஆஃபரும் விட்டுருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குனீங்கன்னா டென் தௌசணுக்கு மேலே வாங்குனீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக கொடுப்போம் நாங்கள் ஆ ஆ மேடம் கேமராலாம் இருக்கு மேடம் ஆ ஆமாம் மேடம் டூயல் கேமராலாம் இருக்கு ஃபிரண்ட் கேமரா இருக்கு ஃபிரண்ட் கேம் ஆ அ அனுப்புறேன் மேடம் சரிங்களா ஆ ஒகே மேடம் இல்லாட்டி ஷோரூமுக்கே வாங்க மேடம் பக்கம்தான் எங்கள் ஷோரூம் இங்கே சிறுமுகையில் தான் இருக்கு நீங்கள் எந்த ஏரியா மேடம் அப்படிங்களா அப்போ அங்கேயே தான் மேடம் அங்கேருந்து பக்கம் தான் பக்கத்து ஆ நேரடியாக வந்திங்கன்னா நேரிலே பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதே வாங்கிட்டு போய்க்கலாம் ஏன்னா நேராக வந்தால் தான் நாங்கள் அதுக்கான எல்லா ப்ரூஃப்லாம் வாங்கி இது பண்ணமுடியும் அப்போ தான் நாங்கள் ஸ்மார்ட் வாட்ச்சும் ஃப்ரீயா நாங்கள் தருவோம் நாங்கள் டென் கேவுக்கு மேலே வாங்கினா ஆ அதெல்லாம் நீங்கள் அப்போ கையோடு வாங்கிகிட்டு போய்க்கலாம் ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஆ ஆ ஓகே மேடம்